ஆ சொல்லுங்க ஆ சொல்லுங்கள் ஆமாம் சரி என்றைக்கு நீங்கள் ட்ராஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கீங்க டூ டேஸ் ஆகுமா இன்றும் என்ன ஃபிரெஷ்ஷாக தான இருக்குது எதாச்சும் கெமிக்கலில் எதாச்சும் பண்ணிட்டிங்களா ஆ அதான் ட்ராஸ்போர்ட் கொஞ்சம் லேட் ஆகுன்னு சொன்னீங்க ரெண்டு நாள் ஆகுன்னீங்களே அமௌன்ட் சொல்லவேயில்லை அட்வான்ஸ் தான் தரணுமா ஆ சரி அதுவும் அங்கே இங்கே வந்தோன்னே கொடுக்கலாமா இல்லை இப்படியே இப்பயே ஜீபே எதுலேயாச்சும் பண்ணனுமா டெலிவரி பண்ண பிறகு காசு கொடுத்தா போதும்ல்ல

அது செக்கெண்ட்டில் எக்ஸ்ட்ரா எதாச்சும் இருந்தால் நீங்கள் கொடுங்க ஆ எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட பிரச்சனை இல்லை ஆனால் கம்மியாக இருக்கக்கூடாது ஆ

பெருசாக எதுவும் இல்லாமல் ஆர்கானிக்கு விஜிடபிளாக இருந்தாக்கூட பிரச்சனை இல்லை விஜிடபுள்லாம் எப்போ பறித்தது ஆ ஓகே

ஆ சரி நான் வந்தோன்னே கால் பண்ணுறேன் டிரான்ஸ்போர்ட் வந்தோன்னே நான் வந்து அமௌன்ட் பே பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன்